ஹலோ சாரதா டைலரா ஆ எனக்கு வந்து ஒரு சுடிதார் மெட்டீரியல் ஒரு மூணு மெட்டீரியல் இருக்கு அதைவந்து நெக்ஸ்ட் மண்டே எனக்கு வந்து ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் இருக்கு அங்கே போட்டு போவணும் எவ்வளோ ப்ரைஸ் ஆகும் மூணு மெட்டீரியல் தைக்கிறதுக்கு ஆ நெக் கிட்டே மட்டும் பைப்பிங் கொடுத்து லைட்டாக ஸ்டோன் ஒர்க்ஸ் மாதிரி பேக்கில் லைட்டாக லேஸ் வச்சு அந்தமாதிரி மூணுக்குமே அப்படிதான்

இல்லை நீங்கள் லைனிங் க்ளாத் எடுத்துக்கோங்க நான் ஜஸ்ட் மெட்டீரியல் மட்டும் தரேன் ஆ ஓகே ஏதாச்சு மூணு சுடிதார் தைக்கிறோமே ஏதாச்சு டிஸ்கவுண்ட்ஸ் அந்தமாதிரி ஏதாச்சு இருக்கா ஆ ஓகே பரவாயில்ல ஓகே சரி நான் எப்போ வந்து உங்கள்கிட்ட மெட்டீரியல் தரணும் எனக்கு வந்து திங்கக்கிழம வேணும் வர கம்மிங் மண்டே வேணும் ஆமாம் கண்டிப்பாக எனக்கு மூணுமே வேணும் ம் ஆ ஓகே தேங்க் யூ ஆ ஆ சரி ஓகே ஏ ரெண்டு மெட்டீரியல் குறச்சதே ஓகே லைனிங் வந்து நீங்களே எடுத்துக்கோங்க ஷேட் டிஃப்ரன்ஸ் வந்து மாறிவிடாம அதே ஷேடில் எடுத்துவிடுங்க பின்ன பின்னாடி வந்து அந்த நாட் ஒர்க் மட்டும் அதுக்கு கொஞ்சம் க்ராண்டாக பண்ணிக் கொடுங்க ஸ்லீவ் வந்து ஒன்று வந்து ஃபுல் ஸ்லீவ் இன்னொன்று வந்து த்ரீ ஃபோர்த் தச்சுருங்க ஆ ஸ்லீவ்ஸில் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா லேஸ் ஒர்க்ஸ் அந்தமாதிரி ஆட் பண்ண முடிஞ்சா ஆட் பண்ணுங்கள்

வேறு வேறு ஒன்றும் இல்லை இது ட்ரெஸ் வந்து என்னோட மெஷர்மெண்ட் வந்து நான் ஈவினிங் உங்களுக்கு தந்துடுறேன் அதுலருந்து ஜஸ்ட் ஒன்று இன்ச் மட்டும் எடுத்துக்கோங்க ஏன் அப்படினா ஆ ஃபிட்டாகவே இருக்காமல் எனக்கு கொஞ்சம் நார்மலாக இருந்தால் போதும் ஆ அப்போ மெட்டீரியல் நான் வந்து ஈவினிங் தந்துவிடவா ஆ சரி ஓகே